இன்ஸ்டாகிராம் அண்ட் டுட்டர் யூஸ் பண்றேன் ட்விட்டர் வந்து என்னான்னால் டுட்டரில் ஒரு விஷயோம் யார் என்ன செய்தி போட்டாலும் நம்ம பார்க்க முடியும் எல்லோரையும் நம்ம ஃபாலோ பண்ண முடியும் பிரதமர் முதக்கொண்டு சீஎம் முதக்கொண்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிடிச்ச விஷயோம் என்னனா டிஎன்பிசி விஷயமாக அதில் நிறைய கொஸ்ட்டின் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அதில் வந்து என்னென்ன டவுட் அப்படிங்கறத நிறைய பேர் கிளாஸ் மாதிரி போடறாங்க அதை எல்லாம் நம்ம பார்த்துக்க முடியுது கன்ஃபர்ம் பண்ணிக்க முடியாது ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர்கிட்ட இன்னொரு கிளாஸில் போயாவது நம்ம பார்த்துக்க முடியுது ஒருத்தர் ரெண்டு பேரில் நிறைய பேர் டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க நிறைய பேர் கிளாஸ் நடத்தறாங்க அதிலேருந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி சிம்ப்ளாக ஷார்ட்கட் இது மாதிரிம்லாம் சொல்லி தராங்க இதெலாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு பயம் அப்டின்னு சொல்லுறது என்னன்னா ரீல்ஸு ரீல்ஸ் போடுறாங்க அதை அவங்களோடயே கம்ஃபோர்ட்டபிள் அவங்களோடய இஷ்டம் அவங்களுக்கு அவங்க சம்பாதிக்க அவங்க கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறாங்க ஆனால் அதில் ஒவ்வொருத்தவங்க ரொம்ப கேவலமாக பணம் சம்பாதிக்குணும் அப்படிங்கறதுக்காக தப்பான வீடியோஸ் தப்பான முறையில் போடுறது எனக்கு ரொம்ப அருவெறுப்பான செயலாக இருக்குது ஓரினச்சேர்க்கை காதல் அப்படிங்கறதெல்லாம் கேள்விப்பட்டால் ரொம்ப கோவமாக வருது இன்ஸ்ட்டாவில் எனக்கு பிடிச்சது எனக்கு படிக்க தேவையானதும் ஒரு பக்கம் இருக்குது அது எனக்கு பிடிச்சது பிடிக்காததுனு பார்த்தா ரீல்ஸு நம்ப ரீல்ஸை பார்க்க தேவைல்ல நமக்கு பிடிச்ச படிப்பை பார்க்கணும் அதனால் இன்ஸ்ட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஸ்ட்டாவில் எனக்கு தேவையான படிப்பு கேள்விக்கு சம்மந்தப்பட்ட பதில் பதிலுக்கு தேவையான நம்ம டவுட்டுக்கு தேவையான ஆன்சர் இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு இன்ஸ்ட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குனு சொல்லலாம்